ஆஹ் சார் நான் ஒரு கம்ப்ளைண்ட் பிளேஸ் பண்ணுறதுக்காக தான் இப்போது கால் பண்ணியிருக்கேன் ஃபுட் ஆர்டர் பண்ணியிருந்தேன் உங்கள் ஆப்பில் டெலிவரி பாய் வந்துட்டு ரொம்பவே ஒஸ்ட்டாக நடந்துக்கிறாங்க டெலிவரி பண்ணால் வீட்டு வாசலில் இருந்து டெலிவரி பண்ணிவிட்டு போகணும் அது மாதிரி இல்லாமல் வீடு உள்ளே வரைக்கும் கதவு திறந்துருந்தா அவங்க பாட்டுக்கும் வீட்டுக்குள்ளே வந்துடுவாங்களா அது எப்படி சார் வீட்டுக்குள்ளே வர முடியும் காலிங் பெல் வச்சுருக்கோம் காலிங் பெல் அழுத்துனா நாங்கள் வந்து வாங்கிக்க போகிறோம் நான் உள்ளே கிச்சனில் வேலை பார்த்துக்குட்ருக்கேன் இவங்க பாட்டுக்கு உள்ளே வரைக்கும் வந்துவிட்டாங்க இது என்ன சேஃப்டியே இல்லாத மாதிரியில்ல இருக்குது என்ன சார் இப்படி சொல்கிறீங்க வீட்டை பூட்டிவிட்டு உட்காந்துருக்கணுன்னா எங்களுக்கு தெரியும் எங்கள் வீட்டில் நாங்கள் எப்படி இருக்கணுங்றது டெலிவரி பாய் எப்படி இருக்கணுங்றது நீங்கள் தான் சொல்லிக் கொடுத்து அனுப்பணும் வீட்டு வாசலில் நின்று டெலிவரி பண்ணிவிட்டு போகிறது தான் அவர்களோட வேலை இவங்க பாட்டுக்கு ஹால் கிச்சன் எல்லா இடத்துக்கும் வருவாங்களா எப்படி எங்களை ஏதாவது பண்ணிவிட்டாங்கன்னா நாங்கள் எங்கே போய் என்ன பண்ணுறது யார் கிட்டே கம்ப்ளைண்ட் பண்ணுறது சொல்லுங்கள் நீங்கள் கம்ப்ளைண்ட் எடுங்கள் சார் ஃபர்ஸ்டு இப்படிலாம் இப்படித்தான் அப்போது நீங்கள் உங்கள் டெலிவரி பாய்க்கு சொல்லிக் கொடுத்துட்ருக்கீங்களா எங்கேயாவது போய் எதையாது எங்கள் வீட்டில் வந்து திங்க்ஸெல்லாம் தொட்டு பார்த்துட்ருக்காங்க டெலிவரி தானே பண்ண வந்தாங்க ஃபுட்டை கொடுத்துட்டு போக வேண்டியது தானே அவங்க அமௌண்ட் கூட நான் கொடுக்கணுன்றது கிடையாதே எல்லாமே நான் ஆன்லைன்லேயே பே பண்ணிவிட்டேன் காலிங் பெல்லே அவங்க அழுத்தவே இல்லை காலிங் பெல் அழுத்துனா நான் வாசலுக்கு வரப்போகிறேன் அவங்க வாங்கிட்டு போகப் போகிறாங்க எங்கள் வீட்டு குழந்தை எல்லாம் அவங்க தூக்கிட்டு போய்விட்டாங்கன்னா நான் என்ன பண்ணுறது சத்தமே இல்லாமல் அவங்க வீட்டுக்குள்ளே வரைக்கும் வந்து திங்க்ஸெல்லாம் தொட்டு பார்த்துட்ருக்காங்க இதுதான் நீங்கள் வச்சு நடத்திகிட்ருக்கீங்களா இப்படிதான் உங்களோடய டெலிவரி பாய்க்கெலாம் நீங்கள் சொல்லிக் கொடுத்துகிட்ருக்கீங்களா இப்படிலாம் இருந்துச்சுன்னால் ஒன்றுமே ஒர்ஸ்டாக இருக்குது எல்லாேருமே கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிவிட்டு போய்விடுவாங்க உங்களுக்கு தான் ஏகப்பட்ட லாஸ் ஆகிட்ருக்கும் ரொம்ப ஒஸ்ட் பிஹேவியராக இருக்குது சார் இல்லை இல்லை சார் நீங்கள் இதை கம்ப்ளைண்ட் எடுத்தே ஆகணும் அது எப்படி நான் கம்ப்ளைண்ட் ப்ளே ப்ளேஸ் பண்ணாமல் போவேன் ரொம்ப இதுவரைக்கும் நான் இந்த மாதிரி பண்ண பார்த்ததே கிடையாது மற்ற ஆப்லெல்லாம் நானும் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன் அவங்க வாசலில் நின்றுட்டு அப்படியே போய்விடுவாங்க நான் கொஞ்ச நேரம் கூட அவங்க வாசலில் நிற்கக்கூடாதுன்றதுக்காக தான் ஆன்லைன் பேமெண்ட்லேயே எல்லாத்தையுமே முடிச்சுக்குவேன் நம்ம உள்ளே வந்து பேமெண்டுக்கு அமோண்ட் எடுத்துகிட்டு போகிற வரைக்கும் அவங்க வாசலில் நின்றுட்ருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் ஆன்லைன் பேமெண்ட்டே முடிச்சுடுறேன் அப்படி இருந்தும் நீங்கள் இது வந்து பேசிக் மேனர்ஸ் ஓகேவா வெளிலிருந்து காலிங் பெல் கிளிக் பண்ணால் நாங்கள் பாட்டுக்கு வந்து அதை ஆர்டர் வாங்கிட்டு போக போகிறோம் நீங்கள் காலிங் பெல் அழுத்திட்டு ஃபுட்டு வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு வச்சுட்டு போய்விட்டா கூட பரவாயில்லன்னு தோணுது இந்த மாதிரி பண்ணுறதுக்கு வீட்டில் ஆள் இல்லாத டைமில் நீங்கள் பாட்டுக்கு வரீங்க வந்து உள்ளே வரைக்கும் வந்துடுவீங்க வந்து என்னோடய திங்க்ஸெல்லாம் தொட்டு பார்த்துட்ருப்பாங்க நான் ஏதோ ஒன்று காணாம போயிடுச்சு இல்லை என் குழந்தைக்கி ஏதாச்சும் ஆகிடுச்சி அப்படின்னா நான் என்ன பண்ணுறது குழந்தை தான் அது ஏதோ ஒன்று ஆகிடுச்சி ஏதோ காணாம ஆகிடுச்சி நான் கழுத்தில் போட்டிருக்கிற செயின் காணாம போயிடுச்சு இவங்களே எடுக்கலைன்னே வச்சுக்கோங்க வேறு யாரோ எடுத்துகிட்டு போனாங்கன்னால் இவங்க உள்ளே வரைக்கும் வர்றதுனால் நான் இவங்க மேலே தானே ஃபர்ஸ்டு சந்தேகப்பட வேண்டியதாக இருக்கும்

இல்லை சார் நீங்கள் கம்ப்ளைண்ட் எடுத்தே ஆகணும் சார் இதெல்லாம் என்னால் சும்மா விட்டுகிட்ருக்க முடியாது சார் இப்போது நான் கம்ப்ளைண்ட் பண்ணால் தான் அடுத்தடுத்து வேறு யாருக்கும் இது நடக்காமல் இருக்கும் நீங்கள் வச்சுருக்க எல்லா டெலிவரி பாயும் ஒரே மாதிரி கேரக்டரில் நல்ல கேரக்டராகவே இருப்பாங்கங்றது கிடையாதுல்ல நீங்கள் ஃபர்ஸ்டு டெலிவரி பாய் எங்கே வரைக்கும் இருக்கணும் அவர்களோட லிமிட் என்னென்றத சொல்லிக் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வேலைக்கு அனுப்புங்கள் இல்லை சார் கம்ப்ளைண்ட் நீங்கள் எடுத்துதான் சார் ஆகணும் ஆமாம் ஆமாம் சார் எல்லாமே ஆர்டர் பண்ணதில் எல்லா டீடைலுமே இருக்குது இதுதான் என்னோடய கம்ப்ளைண்ட் டெலிவரி பாய் வந்துட்டு மேனர்சாகவே நடந்துக்கவே இல்லை ஆமாம் சார் ஓகே சார் இனிமேல் இது மாதிரி நடக்காமல் பார்த்துக்கோங்க சார் ஓகே சார் தேங்க் யூ சார்